எங்க ஊர் சைடில் வந்து கனரா ஹெச்டிஎஃப்சி கரூர் வைசா பல்லவன் பேங்க்கெலாம் இருக்குது இதில் வந்து எல்லா பேங்க்லையுமே வந்து கடன் அப்புறம் லோன் காப்பீட்டு எல்லாமே வாங்கிடலாம் ஈஸியாகவும் வாங்கிடலாம் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் கவர்மெண்டில் வந்து நம்ப வச்சிருக்கேன் அக்கவுண்ட்டுக்கு அதுக்கே சார்ஜ் கேட்பான் ஆனால் ப்ரைவேட்டில் வந்து அப்படி இல்லை பிரைவேட்டில் வந்து லோன் போட்டால் அங்கே இன்ட்ரஸ்ட் அதிகமாயிருக்கும் ஆனால் கவர்மெண்ட் சைடில் அப்படி இருக்காது இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் வந்து ரெண்டுமே ஓகே தான் அங்கே வந்து எனக்கு வந்து என்னன்னா என்னுடைய டீடெயில்ஸும் என்னுடைய பேங்க் டீடெயிலும் அப்புறம் வந்து மனி வந்து சேவ் சேஃப் சேஃப்டியாகருந்தா போதும் அதுக்கு அப்புறமா என்னை கேட்டால் கனரா பேங்க் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் அங்கே போம் போகும்போது அங்கே கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேர் எடுத்து பார்த்துப்பாங்க நம்ம போனோடனே நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு டக்குனு வந்துடரலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும்ன்னு தேவையில்லை